ஹலோ மேனேஜர் மேமுங்களா மேம் நான் செக்யூரிட்டி பேசுகிறேன் மேம் மேம் எனக்கு நாளைக்கு லீவ் வேணும் மேம் மேம் இல்லை மேம் கொஞ்சம் மேம் இல்லை மேம் கொஞ்சம் ஹெல்த் இஸ்யூவாக இருக்குது மேம் ஹாஸ்பிட்டலுக்கு போய்ட்டு வந்திருக்கேன் போன வாரமும் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன் செக்கப்புக்கு இப்பவும் வர சொல்லியிருக்காங்க அதான் மேம் போய் பார்த்துட்டு வந்துட்றேன் மேம் மேம் அவங்கக்கிட்ட பேசியிருக்கேன் மேம் அவங்க கண்டிப்பாக வந்துடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க மேம் ஓகே மேம் மேம் நான் ஓகே மேம் நான் போய் செக் பண்ணிவிட்டேன் மேம் எல்லா காரும் வாட்டர் வாஷ் முடிஞ்சிடுச்சு மேம் ஒரு ரெண்டு கார் மட்டும் இன்னும் முடியல மேம் அதுப்போக ஒரு நாலு காரில் லைட்டாக டேமேஜ் இருக்குது மேம் அந்த டேமேஜையும் நான் நோட் பண்ணி வைச்சிருக்கேன் மேம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவங்க பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க நான் அதெல்லாம் இன்னொரு தடவை போய் செக் பண்ணிவிட்டு எந்தந்த கார் நம்பர் அப்படின்னு எல்லாத்தையும் நோட் பண்ணி நோட்டில் நோட்டில் நோட் பண்ணி அடுத்த செக்யூரிட்டிக்கிட்டே செக் பண்ணி சைன் போட்டு கொடுத்தட்றேன் மேம்

மேம் ஓகே மேம் அடுத்த செக்யூரிட்டி வந்து நிஷாங்கிறவங்க தான் மேம் வைச்சிருக்கேன் அவங்கக்கிட்ட எல்லாத்தையும் கொடுத்தட்றேன் மேம் அவங்களையும் உங்களை காண்டக்ட் பண்ண சொல்லியிருக்கேன் மேம் அவங்க காண்டக்ட் பண்ணுவாங்க உங்கக்கிட்டே ஆ ஓகே மேம் தேங்க்யூ மேம் ம்